என்னுடைய பெருமைக்குரியான சாதனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருக்குறது தான் ஏன்னு சொன்னோங்கன்னா நான் மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடிலாம் எந்த வேலையுமே நான் செஞ்சது கிடையாது ஆனால் இப்போ நான் இல்லாமல் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் எந்த வேலையுமே நடக்காது இப்போ நான் எங்கேயாவது எங்கள் எங்கள் ஊருக்கே எங்கள் அப்பா அம்மா ஊருக்கே நான் போயிட்டாலுமே இங்கே எந்த வேலையுமே நடந்தது கிடையாது ஏன்னா துணி துவைக்கிறதுலேந்து வீட்டு வேலை பார்க்குறதுலேந்து எங்கள் மாமனாரை பார்த்துக்குறது மாமியாரை பார்த்துக்குறதுலேந்து எங்கள் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேந்து அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறதுல எல்லாத்துலையுமே பார்க்கும்போது நான் தான் எல்லா வேலையும் செய்யறது அது வந்து எனக்கு சாதனையாகதான் தெரியுது